இப்போது இருக்கிற குழந்தைகள் எல்லோருக்குமே ஒரு பக்குவம் இருக்குது எல்லோருக்குமே நமக்குனு கொஞ்சம் பணம் நம்ம வச்சுருக்கணும் நம்மளோடய தேவைகளுக்கு நம்ம பூர்த்தி செய்யறதுக்கு நமக்குனு ஒரு சேமிப்பு இருக்கணும்னு யோசிக்கிற குழந்தைகளாதான் இருக்காங்க அவங்களுக்கெல்லாமே இந்த வங்கிக் கணக்கு இருந்துச்சுனா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படின்னா இப்போது நம்ம அவங்கள்ட நேரடியாக பணத்தை கையில் கொடுத்தா அவங்க எப்படியும் செலவு பண்ணிடுவாங்க சில குழந்தைகள் வந்து சேமிச்சு வைக்கணும் அப்படின்ட்டு சேர்த்துக்கூட வைப்பாங்க ஆனால் நம்ம அவங்களுக்கு வங்கிக் கணக்கில் அவங்களுக்காக நம்ம வந்து தொகையை சேமிச்சு வச்சுக்கிட்டு வந்தோம்னா வந்தோம் அப்படின்னா அவங்களோட கல்விக்கும் நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கலாம் இல்லை பெண் குழந்தைகளாக இருந்தாங்கனால் அவங்களோட திருமணத்துக்கும் நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கலாம் இப்போலாம் அதிகமாக யாருமே பெண் குழந்தைகளை படிக்க வைக்கிறது கிடையாது ஏன்னால் படிச்சு என்ன பண்ணப்போறாங்க கல்யாணம் பண்ணிகிட்டுப் போயிடப்போறாங்க அப்படின்னு இருக்காங்க எதுக்காக அவங்கள நம்ம செலவு பண்ணி படிக்க வைக்கணும்னு யோசிக்கிற பெற்றோர்கள் இப்போயும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நம்ம சின்னப் பிள்ளையிலிருந்தே சேமிச்சு வச்சுட்டு வர்ற பணத்தை அவங்களோட கல்விக்காக செலவு பண்ணி அவங்கள இன்னும் கொஞ்சம் படிக்க வச்சு அதுக்கப்புறமா திருமணம் பண்ணிக்கொடுத்தா அவங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும்